ஹலோ மலர் ஹலோ ம மலர் நான் தான் டைலர் தானே நீங்கள் பேசுகிறது எ எனக்கு கொஞ்சம் டீட்டைல்ஸ் வேணும் இந்த நாங்கள் கொஞ்சம் எங்கள் க்ரூப்பிங்க்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் தைக்கலான்னு இருக்கிறோம் வெரைட்டியாக எனக்கு நீங்கள் இது அந்தந்த ப்ரைஸ்ஸு எனக்கு கொஞ்சம் கரெக்டாக வேணும் இந்த ப்ளவுஸ் எடுத்தீங்கனா கொஞ்சம் பேர் நார்மல் ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணுறாங்க கொஞ்சம் பேர் டிசைனிங் ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணுறாங்க அப்புறம் ஆரி ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் அதுக்கு ஏற்றா மாரி எனக்கு ரேட் சொன்னிங்கன்னா நாங்கள் அதுக்கு ஏற்றா மாரி அலர்ட் பண்ணுறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஆர்ட்னரி ப்ளவுஸ்க்கு இல்லை ஃபோனில் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபோன்ல சொல்லிவிடுங்க நார்மல் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குவிங்க ஆ ஆ ஆ ஆ ஓகே ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

ம் ம் ஆ ஆ

ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க

சரி அப்போ நேரில் வந்தால் பெட்டர் இல்லையா ப்ளவுஸு ஆ இது டிசைனிங் பண்ணுறதும் ஆரி ஒர்க் பண்ணுறதும் உங்களை நேராக வந்து பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறிங்க சரி நாங்கள் அப்போ அப்போ ஆ சரி சரி அதான் ஆ

ஆ ஆ ஆ ஆ

சரி சரி ஆ ஆ ஆ ஆ சரி ம் ம்

சரி சரி சரி சரிங்க அப்போ சுடிக்கு எவ்வளோ வாங்குவீங்க சுடிக்கு ஆர்ட்னரி சுடி அப்படின்னா

ஆ ஆ

ஆ ஆமாம் ஆ ஆ ஆ ஆ ஓகே சரி நேரில் வந்து அப்போ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஓகே தேங்க் யூ மேம் ஓகே